நான் பள்ளி போயி இருக்கேன் கல்லூரி போனது இல்லை பள்ளியில ப்ளஸ் டூ வரையும் படிச்சு இருக்கேன் ப்ளஸ் டூவில சின்னச்சின்ன டிராயிங்கு காம்பட்டிஷனில் கலந்து இருக்குறன் அதுவரையும் தெரியும் ஆனால் காலேஜி போனது இல்லை காலேஜ் போனது இல்லை ஓவியர்கள் பற்றி அவ்வளவா எனக்கு தெரியாது காலேஜ் போனதுனால் அதை பற்றியும் எனக்கு அந்த படிப்பு பற்றியும் எனக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் பசங்களுக்கு டிராயிங் சொல்லித்தருவேன் வீட்டில் அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவேன் அவங்களுக்கு முடியிலான அந்த டிராயிங் ஃப்னிஷ் பண்ணி கொடுப்பன் ஸ்கூலில் பசங்களுக்கு முடிய என்னால் முடியிற அளவுக்கு பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் பக்கத்து வீட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன்